தோட்டத்துக்கு நம்ம என்ன கருவி பயன்படுத்துகிறோனா நம்ம ஏற்கனவே அந்த காலத்தில் வா ஏர் வந்து உழுவுவோம் உழுது நம்ம தோட்டத்தில் விவசாயம் பண்ணுவோம் இப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து இப்போ ட்ரக் வந்துடுச்சி ட்ராக்ட்ரு வந்துடுச்சி டெய்லர் வந்துடுச்சி எல்லாமே வந்துடுச்சி இப்போ என்ன பண்ண முடியுன்னால் நம்ம தோட்டத்துக்கு விவசாயம் வேலை செய்யணுன்னா கடப்பாறை வேணும் மம்முட்டி வேணும் களைக்கொத்து வேணும் அருவாள் வேணும் எல்லாமே வேணும் அப்படி இருந்தால்தான் தோட்டத்தில் விவசாயம் பண்ணமுடியும் அதேமாதிரி விவசாயத்துக்கு தேவைப்படுறதுதான் ஏர்மாடு அப்போ யூஸ் பண்ணிணோம் இப்போ அப்படி கிடையாது இப்போ ட்ராக்ட்ரு வந்துடுச்சி அதேமாதிரி ட்ராக்ட்ரு டெய்லரு புக்ளிங்கு எல்லாமே வந்துடுச்சி அதனால் இப்போ ட்ராக்டர் தேவையானது பூரா இப்போ விவசாயத்துக்கு நம்ம களை களைக் கொத்துன்னால் அதுக்கு மிஷின் வந்துடுச்சி களை வெட்டுறமா அதுக்கு மிஷின் வந்துடுச்சி அதேமாதிரி நெல் அறுக்கிறோமா அதுக்கு மிஷின் வந்துடுச்சி தட்டை அறுக்கிறோமா அதுக்கு மிஷின் வந்துடுச்சி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு முன்ன மாதிரி இப்போ கஷ்டங் கிடையாது இப்போ ஈஸியாக முடிய ஈஸியான ஒருது தோட்டத்துக்கு இந்த கருவியெலாம் பயன்படுத்துகிறோம் எல்லாத்துக்குமே இப்போ மிஷினு ட்ராக்ட்ரு ட்ரக்கு அந்த டெய்லரு அதேமாதிரி நெல் அறுக்கிறதுக்கு மிஷினு தட்டை அறுக்கிறதுக்கு மிஷினு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சி நெல் அடிக்கிறத்துக்கூட மிஷின் வந்துடுச்சி அதனாலதான் இப்போ வந்து விவசாய